தமிழில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது கல்வி கன்றதே ஒன்றுலேர்ந்து அஞ்சாவது வரைக்கும் வந்து இங்கிலிஷ் மீடியம் பயின்றதுதான் அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது மறுபடி தமிழில் இது படிக்கும்போது அந்த வார்த்தையை உச்சரிக்கறதுக்கோ அந்த நம்ம படித்து படித்து என்ன ஏதுன்னு பார்த்து புரிஞ்சிக்குதுறக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அது ஒன்றுதான் ஆனால் நம்ம மற்றபடி எல்லாம் வேறெல்லாம் தமிழிலன்னு சொல்றதுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை ஆனால் புரிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் வந்து திருத்தம் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாமே கரட்டாக தான் இருக்குது